நாங்கள் ஒரு ஷாம்பூ ரெடி பண்ணோம் ஆல் க்ளீயர்னு சொல்லிட்டு அது நாங்கள் யூஸ் பண்ணபோது ஓகே பட் இருந்துச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமே அதோட சைட் எஃபெக்ட் காட்ட ஆரம்பிச்சிடுச்சு நாங்கள் என்ன ப்ராடக்ட் கரெக்ட்டாக மிக்ஸ் பண்ண மறந்துவிட்டோம் அதனால் அந்த மாதிரி ஆயிட்டு ஸோ நீங்கள் யாரும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேணா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறனால சைட் எஃபெக்ட் அதிகமாக வரும் இதை நாங்களும் அவங்க சேல்ஸ்கு விடாமல் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு வரோம் நீங்களும் இதை யூஸ் பண்ண வேணாம் ஓகே